நான் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி தான் விவாகரத்து பெற்றேன் அதனால எனக்கு இப்போது இந்த பான் கார்டில் கொஞ்சம் மாற்றம் செய்ய வேண்டியிருக்குது அதை நான் எப்படி அதை சரி பண்ணுறது இதை நான் அந்த பான் கார்டு சேவை மையத்துக்குப் போய் அதை சரி செய்யலாமா அதுக்கு கொடுக்க வேண்டிய ஆவணங்கள் என்ன அந்த ஆவணங்களில் நான் வேறு எதுவும் திருத்தம் எதுவும் செய்ய வேண்டி இருக்குமா அப்படிங்கிற அந்த விஷயங்களை நான் ஆன்லைனில் போய் பார்த்தேன் எனக்கு சரியான ஒரு விளக்கம் கிடைக்கல ஆகையினால் நான் வந்து இப்போது உங்கள்கிட்ட தான் வந்திருக்கேன் வக்கீல் ஆகிய உங்கள்கிட்ட தான் சார் வந்திருக்கேன் எனக்கு இதை நீங்கள் கொஞ்சம் எனக்கு சரி பார்த்து சரியான ஒரு தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்து இதற்கான சரியான ஒரு தீர்வை சொல்ல முடியுமா இல்லைன்னா நீங்களே எனக்கு இதுக்கான ஆவணத்தைப் பெற்று அதை மாற்றம் செஞ்சு நான் திரும்ப அந்த பான் கார்டில் பெறு பெறு மறுபதிப்பை நான் பெறுவதற்கு எனக்கு கொஞ்சம் உதவி செய்ய முடியுமா சார்